ஆ சொல்லுங்க மேடம் யாரு மேடம் ம் எங்கேருந்து மேடம் பேசுறீங்க எங்கேருந்து மேடம் பேசுறீங்க எந்த ஏரியா அப்படிங்களா சரி மேடம் சரி மேடம் அது புதுசாக வேலை பார்க்கணுமா பழசை பிரிச்சுட்டு வேலை பார்க்கணுமா மேடம் பில்டிங் இப்போ புதுசாக கட்டியிருக்குறீங்களா ஆ ஆ அது ஒரு ரூமுங்களா ஃபுல்லாவே எல்லாமே நாங்களே பார்த்துக்கலாமா ஆ ஆ ஆ அது இன்ஜினியர் ஒர்க்கா மேடம் ஆ ஆ இன்ஜினியர்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யணுமா எப்படி ஆ சரி எத்தனை எத்தனை லைட்டு என்னா ஏதுன்னு அவங்க நீங்கள் சொல்லுற மாரியா இல்லை நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாமா மேடம் ஓ ஓ ஓ காண்ட்ராக்ட்டாக பேசிக்கலாமா மொத்தமாக ஆ சரி சரி சரி மேடம் ஆ ஆ ஆ நான் பார்க்குறேன் மேடம் அது எப்படி வருதுன்னு வேறு என்ன வேலை மேடம் அதில் இருக்குது மோட்ரு கீட்ரு வைக்கணுங்களா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஏசி லயனெலாம் உண்டுங்களா

ஏ ஏ ஏ ஏசி லயன் உண்டுங்களா

மொத்தம் எத்தனை ஃபேன் மேடம் தேவைப்படும் நாலு ஃபேன் ஆ ஆ மொத்தம் ஆ ஆ ஆ ஆ ஆ உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்தாக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க மேடம் நாளைக்குங்களா ஆ ஆ சரிங்க மேம் சரிங்க மேடம் ஆ ஆ அது சா அங்கே வந்து உங்களுக்கு கொட்டேஷனாக வேணுங்களா அங்கே அமௌண்ட் சொல்லிடலாங்களா சரிங்க மேடம் ஓகே மேடம் நான் நாளைக்கு மா காலைல ஒரு பத்து மணிப்போல வரேன் மேடம்